என் மகன் பைக்கு வந்து தொலைஞ்சிப்போச்சி சார் அதுக்கு நாங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பளைண்ட் பண்ணோம் அவங்க வந்துட்டு பார்ப்போம் சரிபண்ணுவோம் என்ன நம்பரு என்ன ஏதுன்னு கேட்டு எழுதி வாங்கி வச்சிக்கிட்டாங்கள் வாங்கி வச்சிட்டு முதல் இப்போ வாங்க அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியா அப்போ ரெண்டு நாள் கழித்துப்போனோம் திருப்பி நம்ம பார்ப்போம்மா தேடுவோம்மா செய்வோம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏம்மா அப்படியே மய மகன் ரொம்ப இதாக கஷ்டமாக எங்கள் வீட்டில ரொம்ப க கடன் வாங்கித்தான் வாங்கிக்கொடுக்குறோம் அது வந்துட்டு காணாமப்போச்சின்னால் அவன் எவ்வளோ வே வேதனையாயிருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு மாதம் மாதம் நாங்கள் டியூ கட்டி அந்தமாதிரி வாங்கித்தர்றது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டுப்போகும்போது சாவி நம்ம கையிலயிருக்கு ஆனால் வந்து களவாண்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கள் செய்கிறாங்கள் இதை போய் நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது காவல் துறைக்கிட்ட தான் சொல்லணும் காவல் துறைகிட்ட சொன்னோம்ண்னால் அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு மதிப்பாக மதித்து எதையுமே இது செயல்படமாட்டேன்றாங்கள் போம்மா பார்ப்போம்மா செய்வோம்மா ஏ அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சன இருக்குது நீ என்னம்மா இந்தமாதிரி பண்ணிக்கிட்டிருக்க செஞ்சிக்கிட்டிருக்க போங்கம்மா பா பார்க்குறேம்மா இப்போ சொல்லியிருக்கீங்களம்மா ரெடி பண்ணுவோம்மா பார்ப்போம்மா அப்படின்னே சொல்கிறாங்க நாங்கள் டெய்லி போய்ட்டு அலைஞ்சிட்டு அலைஞ்சிட்டு வரவேண்டியதாயிருக்குது அப்புறமா வழக்கறிஞரை போய் இதுக்கு போய் நாங்கள் வழக்கறிஞர்களை பார்க்கணுன்னா எங்களுக்கு வழக்கு அந்தமாதிரி எங்களுக்கு தெரியவும் செய்யாது இதுக்காக நாங்கள் வழக்கறிஞரை பார்த்து செஞ்சு நாங்கள் என்ன பண்ணுறது காசு வேணும் காசுக்கு நாங்கள் எங்கேன்றத நாங்களே அன்றாட கூலிக தினக்கூலி நாங்கள் என்ன செய்யமுடியும் வழக்கறிஞரை பார்த்தா அவர் ஆயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னு கேட்குறாங்க எல்லா இடத்துலியுமே லஞ்சம் ஊழல்லா நடந்துக்கிட்டிருக்கு என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியலை இந்தமாதிரி நடந்துக்கிட்டுருக்குது இது வந்துட்டு வந்து கவுர்மெண்ட் பார்த்து ஏற்பாடுப்பண்ணி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா நடவடிக்கை பார்த்து எடுத்து செஞ்சால் நல்லது ஏன்